மற்ற ஊரில் உள்ள பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளுக்கெல்லாம் மாணவர்கள் சில மாணவர்கள் எல்லாம் வந்துகிட்டு வண்டியில் போகிறாங்க சில மாணவர்கள் எல்லாம் வந்துட்டு ஸ்கூல்ஸ் பஸ் ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்க இப்போ நம்மளே கரெக்டா போனாலும் சாலை விதிகள் பின்பற்றாமல் நிறைய பேரு வந்து நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம் இப்போ மாணவர்கள் வந்து இப்படி போயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தீ விபத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு அது வந்து கொஞ்சம் கேட்குறதுக்கு கல்வி பெறுதல் அந்தமாதிரி அதெல்லாம் தாண்டியும் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கூலுக்கு வராங்கள் அந்த பள்ளி எல்லாம் அந்த பள்ளிக்கு வரதே அவங்க இப்போல்லாம் வந்து இந்த இந்த காலத்தில் அது சவாலாக தான் அமைஞ்சிட்டு இருக்குது ஏன்னால் வீட்ட விட்டு வெளியே வந்தாலே என்ன நடக்குதுன்னு தெரியமாட்டேங்குது அதுனால வந்துகிட்டு எல்லாரும் சேஃபா போனும்